நான் வந்து ரெசிபியில் வந்து பெருசாக மாற்றம் எல்லாம் எதுவும் செய்யமாட்டேன் எனக்கு வந்து என்ன பிடிச்சுருக்கோ ஏன்னால் அந்த ஒர்க்கை எந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்கனோ அதைமாதிரி தான் அந்த ரெசிபியை வந்து நான் செய்வேன் எனக்கு குக்கிங் இப்போ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ இன்னோருத்தவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரிலாம் செய்யமாட்டேன் அதில் என்ன ஒரு அரிசரமோ டேஸ்ட்டு இதை மாதிரி வந்து எனக்கு பர்ஸ்னலாக என்ன பண்ணுவனோ அதே தான் மற்றவங்களுக்கு பண்ணும் போதும் பண்ணுவேன் கொஞ்சம் என்ன மா நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன்னா இப்போ குழந்தைங்களுக்குலாம் காரம் எல்லாம் தாங்க மாட்டாங்கள் அதை மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுவேன் கலர் கலருலாம் ஆட் பண்ணுறது அதை எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன் குழந்தைங்களுக்குலாம் பண்ணும் போது அப்புறம் அந்த சுகர் பேஷன்ட்ஸ்க்குலாம் கொஞ்சம் சுகர் வந்து ஆட் பண்ணுறது கம்மி பண்ணுவேன் வீட்டுக்கு வரும் போது அவங்க அவங்கள் கிட்ட கேட்டுகிட்டு கேட்டுகிட்டு பண்ணுவேன் நீங்கள் எவ்வளோ சுகர் ஆட் பண்ணுவீங்கள் அதை மாதிரி நீங்கள் சால்ட்டுலாம் அதிகமாக சாப்பிடுவீங்களா அப்படில்லாம் கேட்டுகிட்டு தான் ஆட் பண்ணுவேன் அது தான் நான் செய்கிற வந்து மாற்றன்னு இருக்கும் பட் ஆனால் டேஸ்ட்டெல்லாம் எதுவுமே மாறாது எனக்கு எப்படி நான் செய்கிறனோ அதேப்போல தான் அந்த டேஸ்ட் அரோமா ரிச்சாக செய்வேன்